எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபது நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பதினாறு ஒன்று ரெண்டாயிரம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது